ஃப்ளிப்கார்டில் ஒரு புடவ ஒன்று ஆடர் பண்ணியிருந்தேன் அது குவாலிட்டி ரொம்ப பேடாக இருந்துச்சு அடுத்து மீசோவில ஒரு வந்து மிக்ஸி ஜார் ஆடர் பண்ணியிருந்தேன் அது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமான குவாலிட்டியாக இருந்துச்சு